ஹலோ

ஆமாங்க வாங்க உள்ளே வாங்க ஆமாங்க ஆமாங்க பத்து வருடமா கடை நடத்திக்கிட்டு இருக்கிறோங்க இங்கே இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒன்று வந்து இங்கே இங்கே வந்து பாபு பிரியாணி மையத்தில் வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ங்க எல்லோருக்குமே சாப்பிட்ட எல்கேருமே திருப்பி வருவாங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து குவாலிட்டிலேயும் சரி டேஸ்ட்லேயும் எந்தவிதமானதுமே கலக்கிறதே இல்லைங்க அஜினோமோட்டோலாம் கலக்காமல் நாங்கள் கொடுக்குறதுனால தான் கஸ்டமர் திருப்பி திருப்பி வராங்க உங்களுக்கு பிரியாணி பிரியாணி சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து தருவாங்களா சரிங்க சைட் டிஷ் வேறு ஏதும் கொண்டு வரவா கிரேவி அந்த மாதிரி ஐட்டம் வேறு ஏதாவது சிக் சில்லி சரிங்க நீங்களும் பா மட்டன் பிரியாணி இருக்குங்க நண்டு பிரியாணி ஸ்பெஷலுங்க அதுக்கப்புறம் நாங்கள் மீன் பிரியாணி எல்லாமே பிரியாணிக்கு எல்லாமே ஃபேமஸ் பிளஸ் வந்து நீங்கள் சில்லி கொண்ட ச சில்லி போடுகிறாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் நைட் வரைக்கும் இருக்குங்க ஆ நூடுல்சு ஃபிரைட் ரைஸு எல்லா ஐட்டமே இங்கே இருக்குங்க ஆனால் இங்கே ரொம்ப ஃபேமஸ் பத்து வருடமா போயிட்டுருக்குறது சிக்கன் பிரியாணி தாங்க சிக்கன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குதுங்க உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வீட்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டு போங்க இங்கே சாப்பிடுகிறதெல்லாம் வீட்டுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுங்க பிள்ளைங்க எல்லோருமே திருப்பி கேட்பாங்க ம் சொல்லுங்கள் ம் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அமாங்க ஆமாங்க கண்டிப்பாங்க ஏன்னா வந்து குவாலிட்டியில் சூப்பராக போட்டிட்டிருக்கோம்ங்க அதனால தான் எல்லோருமே சாப்பிட்டவங்க எல்லாரும் ஆ அதனால தாங்க சாப்பிட்ட எல்லோருமே போய் சொல்லி இன்னும் வர லெவலுக்கு பாருங்கள் நம்ம பிரியாணி வந்து அவ்வளவு ஃபேமஸுங்க அ அதனால் வீட்டுக்கும் வாங்கிட்டு போங்க வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிட்டு எல்லோரையும் சாப்பிட சொல்லுங்கள் ஆமாங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க எல்லோரையும் ஆமாம் மட்டன் பிரியாணியையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டுமே வந்து எல்லா கடையிலேயும் ஒரே பிரியாணி செஞ்சு மட்டன் பீஸு சிக்கன் பீஸையும் மாற்றி மாற்றி போட்டு கொடுப்பாங்க நம்ம பிரியாணியில் அப்படில்லாம் கிடையாதுங்க நம்ம பிரியாணியில் சிக்கன் பிரியாணின்னால் சிக்கன் போட்டு செய்கிறதுங்க மட்டன் பிரியாணின்னால் மட்டனும் போடுவோம்ங்க மற்றதுலேல்லாம் குஸ்க்காவை வச்சு ஏமாற்றிட்டுருப்பாங்க மற்ற கடையிலெல்லாம் அதனால ஆ நீங்கள் எங்கள் பிரியாணியை சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்புறமாக பேசுங்கள் நான் பேசவே இல்லைங்க நீங்கள் பேசுங்க அதுக்கப்புறம் எல்லாருகிட்டையும் போய் சொல்லுங்கள் ஆமாம் எல்லாருகிட்டையும் போய் சொல்லுங்கள்

ஆமாங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு வரிங்க எல்லோரையும் சாப்பிட வைக்கிறோம் நம்ம சரிங்களா நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு சைட் டிஷ் வந்து நான் கிரில் க கொடுத்து விடுகிறேங்க சில்லியும் சில்லியும் சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்கள் ஒரு ஆம்லெட் ஒன்று போட சொல்கிறேங்க சிக்கன் ஆம்லேட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கடைக்குனு ஸ்பெஷலுங்க இதெல்லாம் அதனால போட்டுவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் சரிங்களா சரிங்க சரிங்க ஓகேங்க ம்